தமிழ் மொழில சுவாரசியமானா வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறதுனா மெட்ராஸ் பாஷை திருநெல்வேலி பாஷை மெட்ராஸ் பாஷைங்கிறது வந்து மெய்னா வந்து அது தமிழ் கிடையாது முக்கால்வாசி தெலுங்கு கலந்துதான் வரும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குந்துப்பா உட்காருன்னு சொல்லுறது வந்து குந்தும்பங்க அப்புறம் பயமாக இருக்கிறத வந்து பேஜாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சாப்பிட்றது வந்து சாப்பிட்டியான்னு கேக்கிறக்கு துண்ணியானு கேட்பாங்க நாஸ்தா துண்ணியா இப்படி பல வகையில் கேட்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து அந்த வார்த்தையெல்லாம் வந்து முக்கால்வாசி அது தெலுங்குதான் தமிழ் கிடையாது ஆனால் தமிழன் தமிழ்ன்னு நாம் நெனைச்சிட்ருக்கோம் தமிழ் பேசுகிறோம் அப்படின்னு அதே மாதிரி திருநெல்வேலி பக்கமெல்லாம் போயிட்டோம்னா வாங்க போங்கங்கிறதை வாலே போலேம்பாங்க ஏலே வாலே போலே உ உக்காருலே அப்படிங்கிறது அந்த ல போட்டு பேசுவாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு இது கலந்து வரும் இப்போ மெய்னாக மா தமிழ் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும் அது அதிகபட்சமாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு அதாவது வந்து மெட்ராஸில் வந்து ரொம்ப மாறி வரும் சில வார்த்தைகள்